இந்தியா சந்திக்கும் பெரிய பிரச்சினை பொருளாதாரப் பிரச்சினை என்னென்னால் பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட தொழில் முடக்கம் பொதுமக்களுக்கு தொழில் முடங்கினாலே இந்தியா அரசாங்கத்துக்கே தொழில் முடங்கும் ஏன்னால் அடிப்படைனு எடுத்துகிட்டா கம் லட்சக்கணக்கில் வச்சுறவனுக்கும் கிடயாது இன்னிக்கு கூலி வேலைக்குப் போகிறான் நாளைக்கு இன்னிக்கு சம்பளம் வாங்கினாதான் நாளைக்கு சாப்பிட முடியும் அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு இந்த பேசிக்காக அவனுக்கு தான் தேவை கொரோனா பிரச்சினை வந்து அதை விட தீவிரமாக உலகத்தையே திருப்பி போட்டுச்சு கொரோனா பிரச்சினையப்போ தடுப்பூசின்னு ஒன்று வராட்டி உலகமே ரொம்ப மோசமாக போயிருக்கும் கோவிசீல்டு வந்ததுனால்தான் ஏதோ கொஞ்சம் அரை கொறையா முன்னேறிட்டிருக்கு அதை வச்சு இப்போது சேல லைனில் சிறுமுக ஏரியாவில் சேல லைனில் அதே வருடத்துக்கு ஒரு டைம் சேல மட்டும் உற்பத்தி பண்ண கொடுக்குறாங்க அதில் எப்படி டல் பண்ணாங்களோ அதே மாதிரி ரொம்ப டல்லாக்கிடுறாங்க நெசவாளர்கள் பேசிக்காக நெசவாளரோடய நிலம ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு கைத்தறிகளுக்கு கொடுக்குற வேண்டிய பட்டு உற்பத்தி சேலைக்கு உற் உற்பத்தி பண்ண வேண்டியதெல்லாம் பவர்லூம் தறியில் கொடுத்துட்ருக்காங்க பவர்லூம்ல கொடுத்து இங்க ஆயிரம்ரூவா கொடுக்கவேண்டிய சம்பளத்தை அங்கே முன்னூறுருவாயில எடுத்துடறாங்க மூன்னூறுருவா எடுத்தால் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னால் அதுதான் நெசவு தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு போகுது இப்போ பேசிக்காக எடுத்துட்டிங்கனா கம்பெனி வேலைக்கு போகிறவனும் ஆஃபிஸ் ஒர்க் பண்றவங்களுக்கும் இஎஸ்ஐ பிஃஎப் எல்லாமே இருக்குது நெசவுத் தொழில் பண்றவனுக்கு ஒரு எந்த ஒரு நெசவாளர் ஐடி கார்டு கூட கிடயாது நெசவாளர் ஐடி கார்டு கூட இல்லாமல் அவனுக்கு இஎஸ்ஐ பிஃஎப் எந்த ஆதாரமே கிடயாது இன்னிக்கு வேலை செஞ்சால்தான் நாளைக்கு பணம் வாங்க முடியும் ஏதோ கூலி வேலைக்குப் போகிற மாதிரிதான் இருக்குது இந்த மாதிரி நிலம இருக்கிறப்போ இதை நம் நெசவுத் தொழில் கைத்தறி நெசவுத் தொழில் நம்பி யார் வருவா இப்போது ஐம்பது வயதை தாண்டுனவங்க மட்டுந்தான் நெசவுத் தொழில் பண்ணிட்டிருக்காங்க அதுக்கு கம்மியாக இருக்குறவங்க இப்போதைக்கு இந்த ஏரியாவில் நெசவுத் தொழில் பண்றது யாரும் கிடயாது அந்த மாதிரி இருக்கிறப்போ விவசாயம் அழி அழிகிற மாதிரி நெசவு தொழிலும் இன்னும் ரொம்ப மோசமாக அழிஞ்சுட்டுதான் போகும் அதுக்கு அரசாங்கம் என்னதா முடிவெடுத்துருக்குது எல்லாம் விவசாய பிரச்சனை பார்க்குறாங்க மற்ற பிரச்சனைனால் பெருசாக எடுத்து பார்த்துட்ருக்காங்க மறைமுகமாக தொழிலாக நெசவுத் தொழில் அழிஞ்சுட்டு போகிறத பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அதுவும் உக்ரைன் போர் மாதிரி வராமல் இருக்கிறதுக்காகதான் இந்த நாவ ஆயுதத்தில் நவ ஆயுதத்தில் ப பறக்கும் படை கப்பல் படை இன்னும் பலப்படுத்திட்டிருக்காங்க அதுக்குண்டான ஆயுதத்தலாம் உற்பத்தி பண்ணிட்டிருக்காங்க உற்பத்தி பண்ணி வாங்கிட்டிருக்காங்க வெளிநாட்டுலேருந்தும் வாங்கறாங்க வெளி மாநிலத்திலேருந்தும் சின்ன சின்னதாக மறைமுகமாக பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டிருக்காங்க இப்போ திருப்பூர் சைடு போனோமுனால் தூங்காநகரம்னு சொல்லுவாங்க தூங்காநகரத்தில் கார்மண்ட்ஸ் லைனில் கார்மண்ட்ஸ் ஐட்டம் சிம்மிசு நைட் ஃபேண்ட்டு லேடிஸ் ஐட்டம் ஜென்ஸ் ஐட்டம் எல்லாத்தேயும் ரெடி பண்ணிட்டிருக்காங்க அதுக்கு மேல அதுக்கு அதுலேயும் ஹிந்திகாரங்க வெளிமாநில மக்கள் வந்து உள்ளே பூந்து பூந்துக்கிறனால இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்காம இருக்குது வேலை கிடைக்காம இருக்கிறதுனால இங்கிருக்குறவங்க கூலி வேலைக்குப் போகிறான் அவன் ஹிந்திகாரன் வந்தால் வெளி மாநில மக்கள் வந்தாங்கனால் அவன் ஆயிரரூபா சம்பளம் வாங்கிற இடத்துல ஐநூறு ரூபா கொடுத்தா போதும்னு வாங்கிட்டு போயிடுறாங்க படி படித்த இளைஞர்களுக்கெல்லாம் கரெக்டான சம்பளம் இல்லாமல் வேலைக்குப் போயிட்டிருக்காங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடித்த படித்த இளைஞர்களெல்லாம் இப்போது வெறும் கூலி வேலைக்குப் போயிட்டிருக்காங்க ஐயாயரூபா நாலாயரூபா இந்தமாதிரி சம்பளம் வாங்கிட்டு போயிட்டிருக்காங்க ஐம்பதாய ரூபா சம்பளம் வாங்கணுன்ற வாங்க வேண்டிய இளைஞர்கள் இப்போது வெறும் ஐயாயரூபா பத்தாயரூபா சம்பளம் வாங்கிட்டு அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க கவர்மெண்ட் லோன் வாங்கி எப்படி படிப்பாங்க படித்த லோனை எப்படி கட்டுவாங்க கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு எடுத்துருக்குது அப்போது விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ற மாதிரி நெசவாளர் தொழில் முடக்கமானாலோ அழிவடைஞ்சாலோ அதுக்கு என்ன தீர்வுமே கிடையாது ஓனரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் நெசவுத் தொழில் இருக்கிறதே மறந்துடறாங்க ஒரு பத்தாயரூபா லாசாகுதுனால் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது கவர்மெண்டு கிட்டேருந்து நெசவு தொழிலை தி பத்தாயரூபா லாசானாலும் நெசவாளர் மட்டுந்தான் கட்ட வேண்டியதுருக்குது இப்போது மழை காலம்னால் தண்ணியும் குழியில் வந்துடுது அதுக்கு வயசானவங்களுக்கும் நெய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுகிறாங்க இப்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் தொழில் முடக்கமாகுது அவங்களுக்கு அந்த மாசத்தில் மற்ற மாதம் வேலை செஞ்சால்தான் அந்த மாசத்தில் அவங்க சாப்பிட முடியும் சாப்பாட்டு வசதியும் ரொம்ப கம்மியாக இருக்குது அது போக திருப்பூர் கார்மண்ட்ஸ் லைனில் போயிட்டோமுனால் அவங்க அதுலேயும் அ சின்ன சின்ன பிரச்சினை வந்துட்டிருக்கு இப்போது ஒரு நூல் விலை ஏற்றம் தொழில் முடக்கம் கரண்ட்டு பில் அதிகம் முன்னாடி இருந்தது கரண்ட்டு பில் இப்போ அதிகமாக ஆயிடுச்சு அப்போ ப போக்குவரத்து செலவு அதிகம் அந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட செலவு அதிகமாயிட்டிருக்கு அதுலாம் அதுவும் தொழில் முடக்கம் ஆகி ஏகப்பட்ட கம்பெனி கார்மண்ட்ஸ் கம்பெனியெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்துருக்குது அரசாங்கம் ஒன்றும் முடிவு எடுக்காமல் இருக்குது அதுக்கு உண்டான தீர்வு வேணும்